ஹாய் சார் எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ்ஸெலாம் எப்படி போகுது சார் ஆ நல்லா இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சார் உங்கள் பையன் வந்து ஒழுங்கா சரியாக படிக்க மாட்டேங்கிறான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா படித்தான் இப்போ எதுவுமே அவன் ஆக்டிவாக இல்லை ஏன் படிக்கலைன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் அவன் க்ளாஸ்மெட் ஏன் சார் நீங்கள் பார்க்க விடுறீங்க ம் ஆமாம் சார் நாங்களும் ம் ம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்

ஆமாம் சார் ஆனால் பையனை நாங்கள் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணலான்னு நினக்கிறோம் அவனை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே வாயே திறக்க மாட்டேங்கிறான் நாங்களும் ரொம்ப அன்பாக அவன்கிட்ட கேட்டு பார்க்குறோம் க்ளாஸ் டீச்சர் ஒரு ரெண்டு நாள் கேட்டு பார்த்துருப்பாங்க போல் அதுதான் என்கிட்டே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிணாங்க சரி ஒரு ரெண்டு நாள் நாங்கள் பார்த்தாச்சி சரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாதில்ல அதுதான் இன்ஃபார்ம் பண்ணணுமேன்னு அதே மாதிரி ஐடி கார்டு போடுறது கிடையாது செப்பல் போடுறது கிடையாது அவன் ஒபே பண்றதே கிடையாது

ஓகே சார்

ஆமாம் ஆமாம் சார் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான் அப்படி பண்ணாதே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அடிக்கிறான் சில டைம் இன்னும் கம்ப்ளைண்ட் அந்த சைட்டிலேருந்து வரல ஆனால் வந்து ரொம்ப சேட்டை தான் பண்ணுறான் நாங்களும் சொல்லதானே முடியும் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கள அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறோம் பேரன்ட்ஸ் மீட்டிங் ஆமாம் பேரன்ட்ஸ் மீட்டிங் வந்து வைக்க போகிறோம் நீங்கள் அப்போ வேணால் வந்து க்ளாஸ் டீச்சர்ஸ்ஸை கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க ஆமாம் ஆமாம் சார் ஓகே சார் உங்கள் பிஸ்னஸ்ஸெலாம் எப்படி போகுது சார் ஓகே சார் இனி பேரன்ட்ஸ் மீட்டிங்கில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே சார்